கிராமப்புறங்களில் வந்து அரசு நிர்வாகத்தில் குறை சொல்லணும்னால் என்ன சொல்லலாம் இது வந்து சரியான வந்து போக்குவரத்து அதாவது சின்ன சின்ன சாலைகள் கூட சரியாக இருக்காது கிராமப்புறத்துக்கு வந்து ஒரு ரெண்டு கிலோ மீட்டர் தூரம் வந்து சும்மா சின்னதாகா வழி தான் இருக்கும் போறது வரதுக்கு எல்லாருக்குமே வந்து சின்ன வழியாகதான் இருக்குமே தவிர அது கொஞ்சம் சரியாக பெரிசா போட்டு கிராமங்களுக்கும் வந்து சரியான பாதை அமச்சு தர மாட்டாங்க அது வந்து கவர்மெண்ட் வந்து சரியாக செய்யாது அப்றம் சுற்றுப்புறத்துலேனா இப்போ வந்து வில் வில்லேஜ்ஜுக்கும் சிட்டிக்கும் இல்லை கொஞ்சம் பெரிய நகரத்துக்கும் வந்து என்ன வித்தியாசம்னால் அங்கெல்லாம் வந்து டெய்லி வந்து துப்புரவு பணியாளர்கள் வந்து வந்து அங்கே வீட்டாண்ட இருக்கிற குப்பைகள் எல்லாம் வந்து க்ளீன் பண்ணி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுப்பாங்க ஆனால் கிராமப்புறங்களுக்கு அப்படி கிடயாது எந்த ஒரு அரசாங்கமும் வந்து கிராமப்புறத்தை வந்து அந்த தூய்மை பணியாளர்கள் வந்து நியமிக்க மாட்டாங்க அதெல்லாம் வந்து வந்து இருக்காது அவங்களா அவங்களா சுத்தம் பண்ணிக்கணும் அவங்களா வந்து அதை சரிப்படுத்திக்கணும் அவங்களே எல்லாத்தையும் கொண்டு போய் எங்கேயாவது எரிச்சு அதை சரியாக வச்சுக்கணுமே தவிர இதில் வந்து நிறைய வந்து ஏற்றத்தாழ்வுகளை எல்லாம் நிறைய இருக்குது கொட்டுற சமூகத்தில் வந்து பண்ணுறாங்கன்னா வந்து அது சரியாக வந்து வெளியே வந்து ச கவர்மெண்ட் வந்து எடுத்துக்காது கிராமம் தானே விடுறா அது அப்படியே இருந்துட்டு போகுது ஒரு கல்விக்கு கூட இப்போ என்னாது ஒரு பத்து கிலோ மீட்டரு நடந்து போகிற மாதிரி இருக்கும் ஒரு நூறு குடும்பம் நூற்றம்பது குடும்பம் இருக்கும் இங்கே ஒரு ஆரம்ப சுகாதார பள்ளியாவது அமைக்கணும் அப்படின்னா நிறைய போராட வேண்டியிருக்குது கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கு வந்து நகரத்துக்கு போய் தான் பிள்ளைங்கள படிக்க வக்கணும் தூரமாக போயி தான் அது வந்து அரசாங்கம் வந்து சரியாக அமைக்கிறது இல்லை சுகாதாரமும் இப்படி அப்புறம் மருத்துவமும் அதே மாதிரி தான் கொஞ்சம் கிராமப்புறங்களுக்கும் வந்து அவங்க அதை செய்யலாம் இதெல்லாம் பெரிய அடிப்படை இதே வந்து அவங்களுக்கு வந்து சரியாக அமைக்காத வந்து அரசாங்கத்தோடய குறையாகவே சொல்லலாம்